தமிழ்மொழி பற்றி பொதுவாக தவறான கருத்துகள் வந்து எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு வந்து ஒரு கல்வி தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு வந்து அந்த மொழி வந்து அது கிடையாது அப்படி என்கிற மாதிரி ஒரு தவறான கருத்துகள் வந்து சொல்றாங்க ஆனால் வந்து பாடியிருக்காங்க தமிழ்மொழி போல் எளிமையானது எங்குமே வந்து கிடையாது எந்த மொழியுமே தமிழ் மொழி மாதிரி இனிமையான மொழி கிடையாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கோ ஒரு வேலையில் நம்ப பண்ணனும் அப்படின்னாலே அந்த தமிழ் மொழி வந்து அவங்க வந்து முன் இதாக வைக்கிறது இல்லாததினால அந்த தமிழ் மொழியின் மேல் தவறான கருத்துக்கள் வந்து நிறையா இருக்குது மெயினாக வந்து இங்கிலிஷ் இங்கிலிஷ் தெரிஞ்சுருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருந்தா மட்டுந்தான் வேலை தெரிஞ்சிருந்தால் மட்டுந்தான் வந்து நீங்கள் வெளியே அப்ராடுக்குனாலும் போக முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததினால தமிழ்மொழி அப்படின்றது வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது ஆனால் வந்து தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழி வந்து நம்ம எங்கையுமே பார்க்க முடியாது அதில் இயற்றிய குறள் ஆகட்டும் இயற்றிய குறள் ஆகட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா வந்து நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரியான நூல்கள் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கைத்தரத்தையே நம்பளை வந்து மாற்றிரும் அந்த மாதிரியான நூல்கள் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறட்பாக்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு வந்து விதமான இது இருக்குது வாழ்க்கை வாழ்க்கையை இது பண்ணி தான் வந்து திருவள்ளுவரே திருக்குறள் வந்து எழுதியிருக்காரு ஒவ்வொரு திருக்குறள்லையும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன மாதிரியான இதை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் எந்த மாதிரியான ஸ்டேஜ்ஜை நம்ப த்த கடக்கிறோம் அந்த மாதிரி அதை பற்றி அவர் வந்து ஒரு வாழ்க்கை அனுபவத்தை வந்து தான் திருக்குறளாகவே எழுதியிருக்காரு அந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து இருக்குது பண்டைய கால அரசர்கள் பற்றி நம்ப தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நூல்கள் வந்து இருக்குது அது அவங்க வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அந்த அரசர்கள் வந்து எப்படி நீதி நீதி நெறியோடு வாழ்ந்தாங்க அது எப்படி அவங்க கடைப்பிடித்தாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அது படிக்கும்போது பண்ணும் போது நம்பளுக்கே வந்து அந்த இது வந்து தோணும் நம்பளும் அந்த மாதிரி இருக்கணும் நம்பளும் அந்த நீதி நெறி நேர்மையோடு அந்த வழியில் நம்பளும் போகணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான நூல்கள் திருக்குறள் அந்த மாதிரியெல்லாம் படிக்கும்போது தான் நம்பளுக்கு தோணும் அதனால் தமிழ் மொழி வந்து நம்ப வந்து ஒரு வேலைக்கு போகிறப்போ இல்லை இதுக்கோ வந்து பயன்படாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து இருக்குது ஆனால் வந்து தமிழ் மொழி மாதிரி இனிமையான மொழி எளிமையான மொழி யாராலும் கண் கிடைக்கவே கிடையாது யார் வேணாலும் அந்த மொழியை வந்து ஈசியாக ஒரு ஹிந்திக்காரனாக வடநாட்டுக்காரன்லாம் வந்து இங்கே இருக்கானா அவன் ஈசியாக வந்து அந்த தமிழ் மொழியை வந்து கற்றுக்குறான் பேசிக்கிறான் நம்ம கேரளா ஸ்டேட்லேருந்து வராங்களோ அவர்களும் அந்த மாதிரி வந்து பண்றாங்க ஸோ வந்து தமிழ் மொழி மாதிரி இனிமையான மொழி எதுவுமே கிடையாது அது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய நம்ப தான் அந்த நம் தமிழை விட்டு கொடுக்கக்கூடாது வேறு எந்த லாங்குவேஜ்ஜுக்கும் வந்து வேறு எந்த இதுக்குமே வந்து மற்ற எல்லா மொழியுமே அறிவு மொழி மட்டுமே க தவிர நம்முடைய வந்து தமிழ் மொழின்றது உயிர் மொழி நம்முடைய உயிர் மொழியான தமிழை நம்ப வந்து என்றைக்குமே விட்டுக் கொடுக்கக்கூடாது மற்ற மொழிகள் எல்லாம் வந்து அறிவு மொழியாக மட்டுமே தான் இருக்குமே தவிர உயிர் மொழி என்றுமே ஆகாது அதை வந்து நம்ப வந்து தமிழனாகிய நாம் வந்து அதை வந்து விட்டுக் கொடுக்கவே கூடாது